ஹலோ ஆ ஆ ஏங்க எம்டிஎஸ் ட்ராவல்ஸுங்களா ஓகேங்க இல்லை நாங்கள் இந்த சுக்ரீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம்ட்ருக்கோங்க ஆ எப்போன்னா இந்த வார வீக் எண்டு இந்த சனி ஞாயிறுலைங்க ஆ ஆமாம்ங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க சரி நம்ப ஃப்ரெண்டு பக்கத்தில் போனாங்க சரி அவுங்கள்கிட்ட தான் கே அவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க சரி உங்கள் இதில் தான் போனேன்னாங்களா சரி அதான் நம்பர் வாங்கி கூப்பிட்டேங்க இப்போ ஒரு ஏழு பேருங்க செவன் சீட்ரு வண்டி வேணும் ஆ கொஞ்சம் ட்ரைவர் வந்து கொஞ்சம் நல்ல ட்ரைவ் பண்றவராக கொஞ்சம் ஸ்மூத் ட்ரைவிங்காக இருக்கணுங்க ஏன்னா பெரியவங்க குழந்தைங்களாம் வர்றாங்க அதனால் சரி சரி சரி சரிங்க இல்லை மேக்ஸிமம் இப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஓரளவு கேட்டுக்கணும்லங்க அதனால் சரி குழந்தைங்கள ஆ அதான் அதான் அதாங்க ம் ஆ எப்படிங்க இப்போ காலையில் இங்கேர்ந்து டிஃபன் சாப்பிட்டு கிளம்புறோன்னு வைங்க போயிட்டு மதியம் சாமி கும்பிட்டு அங்கே ஒரு கோவிலில் ஒரு ரெண்டு மூணு மண்நேரம் இருக்கணும் இருப்பங்க அப்புறம் ஈவினிங் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே வந்துரலாங்க ஏன் இல்லை ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இல்லைங்க அதான் காலையில போய் நைட்டு வந்துரலாம் அந்த இது வீக் எண்ட்னா ஒருநாள் சனிக்கிழம இல்லாட்டி ஞாயித்துக்கிழம ரெண்டு நாளில் எதோ ஒரு நாள் இப்போ உங்களுக்கு அவைலப்பிள் சனிக்கிழம இப்போ எங்களுக்கு வ வண்டி கிடைக்குங்களாங்க சனிக்கிழம இருக்குங்களா இல்லை ஞாயித்துக்கிழம சரி சரி சரிங்க சனிக்கிழம தான் வேணுங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இல்லை அங்கேர்ந்து அங்கே அதை நாங்கள் பார்த்துக்குறோங்க அவங்க ஒன்ஸ் எங்கள்கூட வந்துவிட்டாங்கனா அப்புறம் நாங்கள் அது காலையில் டிஃபன்லேர்ந்து நாங்கள் பார்த்துக்குறோங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ட்ரைவர் சார்ஜ் நம்ம இப்போ உங்களுக்கு நம்ப சார்ஜஸ் கொடுத்துடுவோம் எக்ஸ்ட்ரா ட்ரைவர்கலாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைலங்க பேட்டா அந்தமாதிரிலாம் ஒன்றும் சேரி சேரி சேரி சரிங்க எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ட்ரைவிங் நல்லாருக்குணுங்க சரிங்களா அது தான் பெரியவங்களாம் வரதுனால கோவிலுக்கு போயிவிட்டு வரோம் நல்லபடியா போயிவிட்டு வரணும் அதனால் ட்ரைவிங் நல்லாருக்கணுங்க வேறு ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ரோடெல்லாம் நம்ப நம்ப ரோடெல்லாம் தெரியுமில்லங்க அப்படி இப்படின்ட்டு அதாவது கொஞ்சம் பார்த்து வே வயிசானவங்க போகறதுனால கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணிகிட்டு வந்தாங்கன்னா சரி அவ்வளோ தான் சேரி சேரி சேரி சரிங்க ஆ சேரி சேரி சரிங்க சரிங்க நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேங்க ஆ சனிக்கிழம காலையில் நான் வெள்ளிக்கிழம நைட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேங்க கால் பண் அதான் நான் வெள்ளி கி வெள்ளிக்கிழம நைட்டு உங்களுக்கு கூப்பிட்றேங்க சனிக்கிழம காலையில் கிளம்புறமாரி சரிங்களா சரி வெள்ளிக்கிழம நைட்டு நான் கூப்பிட்றேன்ங்க சரிங்களா ஆமாம் ஆமாம் புரியுது புரியுது இல்லை இல்லை கன்ஃபார்மாக போகறோம் தாங்க நான் சனிக்கிழம வந்து ஆ என்னங்கிறது நான் காலையில் எத்தனை மணிக்கிங்கிறது நான் சொல்லிடுறேன் சரிங்களா சரிங்க ஓகேங்க வணக்கங்க வச்சிடுறேங்க ஆ சரிங்க சரிங்க நீங்கள் வெள்ளிக்கிழம நான் ஃபோன் பண்ணும் போது நீங்கள் எனக்கு அதெல்லாம் சொல்லிருங்க டீட்டெயிலு

இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக சொல்லிடுறேன்ங்க போகறது உறுதிங்க உங்கள் வண்டி தான் எடுக்க போகறோம் வேறு ஒன்றும் இல்லைங்க ஆ சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோசங்க ஆ ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ஆ ஆ வாங்க ஆ